எங்கள் ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நிறைய தொண்டு நிறுவனங்களெலாம எல்லாமே இருக்குது இசேவை மையமும் இருக்குது நகராட்சி மையங்களும் நிறைய வந்து இருக்குது இதனால் பொதுமக்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அதுமற்றும் இல்லாமல் அன்னை தெரஸா கல்வி மையமும் இருக்குது அறக்கட்டளை இருக்குது வயதானவர்களுக்கு வந்து உதவி பண்ணுற திட்டமும் இருக்குது சமூக அமைப்புகள் இருக்குது தொண்டு நிறுவனங்கள் இருக்குது வ இது இது வந்து என்ன அப்டின்னா இ முதியோர் இல்லம்லாம் இருக்குது குழந்தைங்கள் காப்பகம் அனாதை இல்லம் இது எல்லாமே வந்து எங்கள் ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இருக்குது இதனால் வந்து மக்கள் வந்து ரொம்பவும் பயனடைகிறாங்க எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அறக்கட்டளை மூலமாக நிறைய பேருக்கு உதவுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சமூகத்தில் வந்து நேர்மையான தாக்கமும் எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது